ஹலோ முருகன் டேக்ஸியா நாங்கள் வெளியில் போலான்ட்ருக்கோம் ஃபேமிலியோட ஃபேமிலி ஃப்ரெண்ட்ஸ் எல்லார்கூடயும் உங்கள் டேக்ஸியில கார் புக் பண்ணணும் புக் பண்ணுணா நீங்கள் எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க இல்லைல்ல டிரைவர் வேண்டாம் நாங்களே ஓனாக டிரைவ் பண்ணுற மாதிரி இருந்தால் இல்லை எவ்வளோ சார்ஜ் பண்ணுவீங்க இப்போ ஒரு கிலோமீட்டருக்கு எவ்வளோ இல்லை இங்கேருந்து நாங்கள் திருப்பதி போகிற மாதிரி இருக்கும் நாலு நாள் ஆகும் அப்படிங்களா சரி ஒரு கிலோமீட்ருக்கு எவ்வளோ சார்ஜ் பண்ணுறீங்க ஒரு கிலோமீட்டருக்கு பத்துரூபா இப்போ நாங்களே ஓனாக டிரைவ் பண்ணிட்டு போகிற மாதிரி தானே இருக்கும் இல்லை நீங்கள் டிரைவர் அனுப்புவீங்களா ம் நாங்களே டிரைவ் பண் ஆ ஓகே அதுதாங்க திருப்பதி போய்ட்டு நாலு நாள் ஆகும் திரும்ப வர அப் அண்ட் டவுன் சார்ஜ் பண்ணுவீங்களா சரிங்க ஓகே ஓகே சரி நாங்கள் அப்படி புக் பண்ணுறோம் புக் பண்ணுவோம் அப்போ நாங்கள் காண்டெக்ட் பண்ணுறோம் உங்களை திரும்ப ஒரு ஒரு கிலோமீட்டருக்கு பத்துரூபா ஆ சரிங்க ஓகேங்க ஆ சரி சரி ஆ சரிங்க